வேற நாட்டுக்கு எந்தக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு போகுறத்துக்கு அப்படீன்னு பார்த்தீங்ன்னா கண்டிப்பாக வந்து நான் பார்த்தீங்கன்னா எகிப்துக்கு தான் ஃபர்ஸ்ட்டு போவேன் ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த நாட்டில் வந்து ரொம்ப அந்த நாட்டில் நிறைய பழைய பழங்காலத்து பொக்கிஷங்கள்லாம் இருக்குது பழங்காலத்து சிலைகள்லாம் இருக்குது கிட்டத்தட்ட நாளாயிரம் வருஷம் ஐய்யாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இறந்து போனவங்களோட மம்மீஸ்லாம் நிறைய இருக்குது அந்த நாட்டில் ம்யூசியத்தில் இருக்குது நிறையா பார்க்குறதுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய ஏரியாலாம் இருக்குது அப்படீன் அப்படீங்குற காரணத்துக்காக நான் கண்டிப்பாக எகிப்துக்கு போக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நாடுன்னு பார்த்தீங்கன்னா எகிப்து இந்தியாவுக்கப்புறம்